ஹலோ வணக்கம் சார் சார் இந்த லேண்ட் புரமோட்டருங்களா சார் இந்த மாதிரி நான் என்னோடய ஏரியா பார்த்தீங்கன்னா திருச்சி சாரி முசிறி திருச்சி டு சென்னை பைப்பாஸில் நீங்கள் லேண்ட் இருக்கிறதா ஆட் பார்த்தேன் இப்போ அங்கே எவ்வளோ சார் வருது லேண்ட்லாம் இல்லை எங்களுக்கு சென்ட்டில் ஒரு த்ரி டூ இல்லைன்னா ஃபைவ் சென்ட்டுக்குள்ளே வேணும்

சார் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கணும் ஆ அதுக்கப்புறம் இல்லை ஆ பைபாஸ் ஓகே எனக்கு ஸ்கூல் இருக்கணும் அதுப்போக நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த வாட்ரு பார்த்தீங்க அப்படின்னா போர் இல்லாமல் காவிரி வாட்டர்

ஃப்ளாட் எவ்வளோ சார் இல்லை ஃப்ளாட் எவ்வளோ சார் போயிட்டுருக்கு இல்லை இது சென்ட்டு சென்ட்டுன்னு ஒரு ஃபைவ் சென்ட்டு இருக்கிற மாதிரி வேணும் சார் ஒரே ஒரு லேண்ட் குள்ளே அதில் இல்லையா சார் சார் நியரில் ஏதாவது பஸ் ஸ்டாப்பு ஏதாவது ரொம்ப தூரமாக இருக்குமா இல்லை பக்கத்தில் இருக்குமா ஓகே ஓகே ஓகே சார் இல்லை ஆல்ரெடி லேண்ட் அதெல்லாம் வீடெல்லாம் கட்டிக்கிட்ருக்காங்களா இல்லை இப்போ புதுசாவாக சார் இல்லை புக்கிங் சார் இல்லை புக்கிங்லாம் போயிட்டு இருக்குதா இல்லை புக்கிங்லாம் போயிட்டு இருக்கா இல்லை இனிமேல் தான் எல்லாம் ஆரம்பிக்கணுமா

ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சார் மற்றபடி இல்லை சார் இப்போ வேறு எதனா எங்களுக்கு பெனிஃபிட் எதனா இருக்கா இப்போ லே நாங்கள் வந்து புதுசாக இப்போ லேண்ட் வாங்கிறோம் அப்படின்னா இப்போ என்ன மாதிரி பெனிஃபிட் சார் நீங்கள் கொடுப்பீங்க பண்ணிக் கொடுப்பீங்க ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஒரு கார் பார்க்கிங்கு இந்த மாதிரி காம்பவுண்டு அந்த மாதிரில்லாம் எதுவும் நிறைய நீங்கள் பண்ணிக் கொடுத்துடுவீங்களா இல்லை நாங்கள் தான் எல்லாமே பண்ணிக்கணுமா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் நாங்கள் தானா சார் நீங்களே பண்ணிக் கொடுத்துடுவீங்களா

ஓகே அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளோ சார் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே சார் லோன்லாம் பண்ணி நீங்கள் கொடுத்துடுவீங்களா சார் சார் லோன்லாம் நீங்கள் பண்ணிக் கொடுத்துடுவீங்களா பேலன்ஸ் ஓகே சார் எப்போ சார் வந்து உங்கள